வேலைவாய்ப்பு சந்தை முன்னேற்றமான நிலையில் தான் இயங்கிக்கொண்டிருக்கிறது தற்போது இருக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை முதியவர்களின் எண்ணிக்கை இப்படி நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் தனி தனியாக வகைப்படுத்தணும் இந்த வகைப்படுத்துவது எதுக்குனால் முப்பதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் எவ்வளோ மக்கள் இருக்காங்க நாற்பதுலருந்து ஐம்பது வரைக்கும் எவ்வளோ மக்கள் இருக்காங்க ஐம்பதுலருந்து அறுபது வரைக்கும் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வரைமுறையை நம்ம ஏற்படுத்திக்கிறோம் இந்த வரைமுறையிலிருந்து எவ்வளோ பேர் வேலை இருக்குது எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் உண்மையாலும் வேலை செய்ய தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லது தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்போ தகுதி உடையவர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய மையங்கள் இருக்கிறது தகுதி இல்லாதவர்கள் தங்களுடைய தகுதிகளை உயர்த்திக்கொள்ள திறமை திறமையை வளர்த்துக்கொள்ளக்கூடிய இடங்களும் உள்ளது திறமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு உழைப்பு இருக்கும் ஒருத்தர்க்கிட்ட நல்ல பேசக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு நல்ல அறிவு இயங்கிக்கொண்டிருக்கும் இப்டியெல்லாம் நம்ம வகைப்படுத்தி ஒரு சிலர் வந்து பெயிண்டராக இருப்பாங்க ஒரு சிலர் நல்ல நல்ல திறமையானவர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து நல்ல விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு அந்த அறிவு அதிகமாக இருக்கும் மேலும் மேலும் ஒ நிறையா வகையான இப்போ இந்த பூமிக்கு தேவையான அல்லது இந்த நவீன உலகத்துக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய உற்பத்தியாளர்களாக இருப்பார்கள் உற்பத்தியை பற்றி தெரிந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கம்போது இந்த உற்பத்தி அப்படிங்கிற இந்த சம்மந்தப்பட்ட இடத்துல எல்லா இடத்துலையும் நமக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போ உற்பத்தி சம்மந்தப்படுத்துல இடத்துல வேலைவாய்ப்பு இருக்குதுன்னால் அந்த நம்ம சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமாக இருக்கும் பணம் அதிகமாக ஈட்டக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும் இந்த பணம் அதிகமாக ஈட்டக்கூடிய சூழ்நெலகளை அறிந்து ஒவ்வொரு மக்களும் தன்னோடைய திறமையை வளர்த்துக்கொண்டு அதன் மூலம் பணம் எப்படி ஈட்டுவது என்பதை பற்றி தெரிந்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு கிடைத்த தன்னால் இயன்ற வற்றைப் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகளுக்கும் உருவாகக்கூடியதாக இருக்குது அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உடல் உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கப்போகிறது அதுவும் ஒரு வகையான வேலை தான் மேலும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி விளங்கக்கூடிய மக்கள்களும் இருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்திக்கொள்கிறோம்